என் வாழ்க்கையில் வந்து நான் சமையல் பழகும்போது ஒரு பொழுதுபோக்கா நான் கா செஞ்சுட்ருந்தேன் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி நீ சமைக்க கற்றுக்க சமையல் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எனக்கு அதில் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தேன் அதுக்கு அப்புறம் அப்புறம் நான் வந்து சமையலை கற்றுக்கறனும் சரி நான் சமைக்கிறேன் அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி பெண்கள் வந்து சமையல் கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படினு சொல்லுவாங்க சரி அம்மா சொல்றாளே இவ்வளோ தூரம் நம்ம வந்து சமையல் பழகுவோம் நாம சமைக்க கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒவ்வொரு இது உணவாக வந்து சமைக்க பழகுனேன் அப்படே சமைச்சிட்டிருக்கைல நான் வந்து என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்ட்டுட்டு இன்மாதிரி எனக்கு பிடிச்ச சமையல செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் கொழம்பு வச்சு பழகுனேன் மீன் கொழம்பு வைப்போம் அப்படினு சொல்லிட்டு மீன் கொழம்பு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அந்த மீன் கொழம்புனா ரொம்ப பிடிக்கும் சரினு சொல்லிட்டு நான் அந் அந்த மீன் கொழம்ப தான் நான் வச்சு ஃபஸ்ட் ஃபஸ்ட் நான் பழகினேன் அப்புறம் நான் நல்லாவும் பழகிட்டு நல்லா மீன் கொழம்பு சூப்பராகவும் செஞ்சேன் எனக்கு சமையலில் வந்து மீன் கொழம்பு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அப்புறம் வந்து அம்மா வந்து கொழம்பு வைக்கிறதோட நிறுத்திக்காதே பொரியல் இந்த மாதிரிலாம் நீ செய்யணும் சிக்கன் இந்த மாதிரி ஆட்டுக்கறி கோழிக்கறி இந்த மாதிரிலாம் நீ வந்து வ வச்சு பழகு எல்லாமே நீ கற்றுக்கணும் இதை மட்டும் நீ செய்யக்கூடாது எல்லாத்தையும் நீ கற்றுக்கணும் அப்படினு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க சரி நம்ம அம்மாவும் சொல்றாங்களே அவங்களுக்காக நாம செய்வோம் அப்படினு சொல்லிவிட்டு நானும் ஒவ்வொரு சமையலாக வந்து கற்றுக்கிட்டேன் அதில் அப்புறம் நான் ஃபஸ்ட் வந்து நான் அதுக்கு அப்புறம் மீன் கொழம்பு வச்சு பழகுனத்துக்கு பிறகு ஆட்டுக்கறி கொழம்பு கோழிக்கறி பெரட்டல் இந்தமாதிரி எல்லாம் நான் பண்ண ஆரமித்தேன் அதுக்கு அதுக்கு அப்புறம் அப்படே அப்படே ஒன்று ஒன்றா நான் வந்து சமையலில் எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்துச்சு சமைக்க சமைக்க ரொம்ப ஆசையாருந்துச்சு இதை செஞ்சு பார்க்கணுமே அதை செஞ்சு பார்க்கணுமே அப்படிங்குற மாதிரிலா நான் செஞ்சேன் அதுக்கு அப்புறம் நான் கூட்டு பொரியல் அந்தமாதிரி சைவ சமையலும் நான் செஞ்சேன் எல்லாமே நல்லா செய்கிறேனு எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க யாராச்சும் வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தாலும் உடனே என் பொண்ணு நல்லா சமைப்பா அவளை சமைக்க சொல்லுங்க சொல்கிறேன் நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் அந்த மாதிரியும் சொல்வாங்க நானும் போய் சரி ஓகே நம்ம சமைச்சு பார்ப்போம் சமைச்சு கொடுப்போம் அப்படினு சொல்லிவிட்டு ரொம்ப ஆசையாக போய் நானும் சமையல் அறையில் போய் எனக்கு பிடிச்ச மீன் கொழம்பு ஃபஸ்ட் நான் வச்சு கொடுத்து இதை சாப்பிட்டு பாருங்கள் நான் இதே ஃபஸ்ட் ஃபஸ்ட் நான் சமைக்க கற்றுக்கிட்டேன் இது நல்லாயிருக்கா எப்படி இருக்குனு பா சாப்பிட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொன்னேன் அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப அருமையாக சமைத்திருக்கமா நல்லாயிருக்கு நல்லா கொழம்பு வச்சுருக்க அப்படினு என்னை வந்து ரொம்ப பாராட்டினாங்க அதை எனக்கு ரொம்ப எங்கள் என் குடும்பத்தில் உள்ளவங்க எனக்கு ரொம்ப சப்போட்டிவ்வாக இருந்தனால் நான் வந்து எல்லாமே நான் நல்லா பண்ணினேன் அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பொழுதுபோக்கா எடுத்துக்கொண்டது